கொழந்த பிறந்த குழந்தைய முதல்ல தூக்கணும்போது க கழுத்துக்கு இடையிலையும் இடுப்பு பகுதியிலையும் கையெடுத் கை கொடுத்து தூக்கிப்பாப்ல அதே மாரி குழந்தைக்கு பால் ஊட்டிவிட்டு உடனே வந்து தொட்டிலில்ல படுக்கப் போடாமல் தோளில்ல போட்டு ஒரு சாய்ச்சு முதுகில் தட்டி கொடுத்தா அந்த பா அந்த கொழந்தைகளுக்கு வந்து ஏப்பம் போகும் மூச்சுத் திணறல் வராது அதே மாரி கொழந்தைக நல்லா சுத்தமாகவும் வச்சுக்கிடணும் தாயும் நல்லா சுத்தமாக குளிச்சு இருந்தால்தான் கொழந்தைக்கு தொற்றும் பரவாது தாயும் ஆரோக்கியமாக இருப்பாப்ல அதே மாதிரி கொழந்த கொஞ்சம் ஓரளவு ரெண்டு மூ ரெண்டு மாசம் ஆயிற்று அப்படின்னு சொன்னால் கேழ்வரகுல கூழ் காய்ச்சி அது கொடுக்கலாம் தாய்ப்பால் மேக்சிமம் கொடுக்குறதுதான் குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் தாயும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் கொழந்தைக்கு வந்து ஒரு வயசு வரைக்குந்தான் தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறது இல்லை அவங்களால எவ்வளோ தூரம் குழந்தைக்கி ஃபீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவங்க கொடுக்கலாம் அதே மாரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்ததும் கொழந்தைக்கி எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவு வந்து அரிசியில இட்லி இட்லி பால்ல சேர்த்து அதை ஊட்டலாம் மறுபடி பழங்கள் வந்து கொடுக்கலாம் மதியானம் நேரத்துக்கு வந்து பழங்கள கொடுக்கலாம் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கடந்ததும் மதியானம் மதியானம் கொஞ்சம் தண்ணியும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா பிள்ளைங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தோடையும் நீர்ச் சத்துக்களோடையும் இருக்கும்